ஆமாம் நான் வந்து கல்லூரி படிக்கும் போது எனக்கு வந்து சாதாரண மெலடி சாங்ஸ்ஸு அப்புறம் பரதநாட்டியம் அந்த மாதிரி வந்து நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் எனக்கு வந்து இந்த மாதிரி குத்து பாட்டு அதாவது இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் அந்த மாதிரி வந்து வேகமாக ஆடுற மாதிரிலாம் நான் ஆட மாட்டேன் அங்கே வந்து எல்லாேருமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மாதிரி குத்து சாங் அதாவது நாடா கா அந்த இது நாட்டுப்புற பாடலெலாம் ஆடுறாங்க எனக்கு அந்த மாதிரி ஆட தெரியாது நான் வந்து இருந்தாலும் அதை நான் வந்து கற்றுக்கிட்டு அதை ஆடணும் அப்படினா தான் கொஞ்சம் மாஸ்ஸாக எல்லாேரும் எல்லாேரும் மாஸ்ஸாக ஸாரீயெலாம் கட்டிகிட்டு ஷூ போட்டுகிட்டு ஆடினா ஆடினா தான் வந்து கொஞ்சம் மாஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் அப்படி ஆடினா தான் கொஞ்சம் பார்ப்பாங்கன்றதுனால நான் வந்து நார்மலாக ஆடாமல் கொஞ்சம் வந்து து கொஞ்சம் வந்து தைரியமாக கொஞ்சம் மாஸ்ஸாக இருக்கணுகிறதுக்காக எல்லாேரும் ஆடினாங்கன்றதுக்காக நானும் கூட ப்ராக்டீஸ் பண்ணி நான் வந்து நாட்டுப்புற பாடலெலாம் ஆடினேன்